மேம் மேம் மேம் நான் நானும் கிருஷ்ணசாமி காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் மேம் மேம் என்னோடய ஐடி கார்டு தொலைஞ்சிடுச்சு மேம் அது அது ஐடி கார்டு தொலைஞ்சது எப்படி திரும்பி வாங்குவது அந்த புரொசிஜர் என்னென்னு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணிணேன் மேம் ஐடி கார்டு புதுசா எ எப்படி மேம் வாங்கறது அது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெளாட்டா எடுத்து ஒளித்து வைக்கிறேன்ற பேரில் எங்கேயோ ஒளித்து வைச்சுட்டு மறந்துவிட்டாங்க மேம் அது தொலைஞ்சிடுச்சு எங்கே இப்போ வைச்சாங்கன்னு மறந்துவிட்டாங்க அதனால தொலைஞ்சிடுச்சு

ஆ ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் அந்த ஃபார்ம் கூட அதை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங்க மேம் ஃபஸ்ட் இயர் ஃபார்ம் கூட வேறு ஏதாவது வைக்கிணுமாங்க மேம்

ஓகேங்க மேம் ஐடி கார்டு ஓகேங்க மேம் எவ் எவ்வளோ நாளில் மேம் கிடைக்கும் சரி ஓகேங்க மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ சரி மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ சரி